இப்போ எங்கள் திருவண்ணாமலை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற நிலமையில பார்த்தீங்கன்னா குழந்தத் தொழில் குறைஞ்சிருக்கு தான் நான் சொல்லுவேன் ஆனால் குழந்தத் தொழிலாளர்கள எனக்கு பிடிக்காது தான் நான் ஏ எப்போயாவது எங்கேயாவது ஒரு உணவகத்துலேயோ இல்லை எதாவது ஒரு மெக்கானிக்கு கடை அதுமாரி நான் சிலது பார்த்தது உண்டு அது நம்ம தடுக்கிறதுக்கு வந்து ஒரே வழி நம்ம என்ன பண்ணுன்னால் புகார் தான் நம்ம அரசாங்கத்துக்கிட்டே புகார் கொடுப்போம் இப்போ சிஎம் செல்லுனு ஒன்று வந்திருக்கு தமிழ்நாட்டுல அங்கே போய் நம்ம மக்கள் இது கம்ப்ளெய்ண்ட் ஒன்று கொடுக்கலாம் இந்த அப்படி இல்லைன்னா நம்ம நேரிலே போய் நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஒரு தப்புன்னு நடந்தால் அது கண்டிப்பாக நம்ம சொல்லி தான் ஆகணும் இப்போ திருவண்ணாமலை மாவட்டத்தில் குறைஞ்சிருந்தாலும் சில பேர் நான் இன்னும் நான் பார்க்க முடியுது தான் இந்த உணவகத்தில் ஏன் காரணம் அவங்களை போய் கேட்டால் வறுமை தான் வறுமை இருக்கிறதுனால தான் இந்த குழந்தத் தொழிலாளிகள் இரு பிரச்சினயே வருது சின்ன வயசிலே படிக்க முடியாமல் இதுமாரி போய் உணவகத்தில் போய் வேலை செய்கிறாங்க அது வந்து தடுக்கணுன்னால் உங்களுக்கு ஒரு கல்வி அரசாங்ககிட்டே வந்து அவர்களுக்கு ஒரு சலுகைகள் கிடைச்சாலே இது முக்கால்வாசி வந்து தடுத்துடலாம் இப்படிதான் நம்ம நிறுத்த முடியுமே தவிர வேறு எப்படியும் எந்த வழியும் இல்லை